கிராமத்தில் மின்சாரம்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ப மின்சாரம் வந்து ரொம்ப வந்து நம்பளுக்கு தேவைப்படும் மின்சாரமில்லாமல் இங்கே எதுவுமே நடக்க போறதில்லை மிக்ஸிலருந்து கிரைண்டர்லருந்து ஃபேன்லருந்து ஏசிலருந்து பிரிட்ஜ் லைட்டு டீவி ஃபேன் சார்ஜரு லேப்டாப்பு கம்ப்யூட்ரு முத கொண்டு மின்சாரத்தில் தான் பயன்படுத்தும் நம்ப ரொட்டின் வாழ்க்கை டெய்லியும் பார்த்தீங்கன்னா பசங்க ஸ்கூலுக்கு போகவோ கொள்ளவோ என்ன பண்ணுறது கிரைண்டரில் மாவு அரைக்க மிக்ஸில சட்டினி அரைக்க அதுமாரி தான் அவங்களை ஸ்கூல் அனுப்ப முடியுது சம்மரில் வந்து ஏசி இல்லாமல் கூட இருந்துவிடலாம் ஃபேன் இல்லாமல் இருக்க முடியாது அது மாரி ஃபிரிட்ஜும் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் ஒன்று கூலிங்காக குடிக்கணும் இது மாரி வைக்கணும் எதன்னா பொருள் வைக்கணும் அது மாரிமாரின்னா ஃபிரிட்ஜ் தேவைப்படும் லைட்டு அந்த மாரி ஈவினிங்கில பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிடுச்சுன்னா கிராமத்தில் ஒன்னுமே பண்ண முடியாது பசங்க படிப்புக்கோ மற்ற விஷயத்துக்கோ எதுக்குமே வந்து லைட்டு இல்லாமல் ஒன்னுமே பண்ண முடியாது அதே மாரி அத்தியாவசிய பொருள்ள டீவியும் ஒன்று டீவி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது டீவி இல்லாமல் கூட இருந்துவிடலாம் ஃபோன் இல்லாமலாம் இருக்க முடியாதுன்னு இப்போ இருக்குறவங்க ஃபோனு ஃபோகனுன்னு ஃபோன்லயே போயிட்டாங்க அதுக்கு சார்ஜ் போடவும் மின்சாரம் தேவைப்படுது அது மாரி லேப்டாப் சார்ஜ் அந்த மாரி லேப்டாப்க்கு அதுக்கு அப்புறம் விவசாயம்ன்னு பார்த்தீங்கன்னா நெல் அறுவடை செய்யறதில் இருந்து எல்லாத்துக்கும் வந்து மோட்ரு தண்ணி இருந்தா தான் பயன்படுத்த முடியும் தண்ணி மட்டும் ஏன்னா மோட்ருக்கு சுவிச்சை போட்டா தான தண்ணி வருது அதுக்கும் விவசாயத்துக்கும் நம்ம வந்து மின்சாரம் தான் பயன்படுது